நான் வந்து வெளியே போகிறதுக்காக கேப் புக் பண்ணியிருந்தேன் கேப் டிரைவரும் கேப்பை எடுத்துகிட்டு வந்துட்டார் அவர் வந்து ஒரு இடத்துல இருக்கிறதா ஒரு லேண்ட் மார்க் சொன்னார் அதை என்னால் சரியாக கண்டுபிடிக்க முடியிலை அதுக்கப்புறம் நான் அவருக்கே கால் பண்ணிணேன் அவங்க சார் உங்களை என்னால் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியிலை நீங்கள் இருக்கிற இடம் எதுன்னு எனக்கு தெரியிலை அதுக்கப்புறம் நான் நான் இருக்கிற பிளேஸை வந்து அவருக்கு சொன்னேன் இந்த ஒரு மளிகை கடை பக்கத்தில் நான் நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு கால் பண்ணி சொன்னேன் அதுக்கப்புறம் அவரே நான் இருக்கிற இடத்துக்கு கரெக்டாக கண்டுபுடிச்சு வந்துட்டார் இது தான் இன்றைக்கி நடந்தது தேங்க்யூ